குட் ஆஃப்டர்நூன் மேம் மேம் என்னோட ஐடி கார்டு மிஸ் ஆகிடிச்சு மேம் இப்போதான் மேம் டூ டேஸ் முன்னாடி எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க போல் மேம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அதுதான் மேம் தெரியாமல் எங்கே போச்சுன்னே தெரியல நானும் காலேஜில் தான் மிஸ் பண்ணிவிட்டேன்னு தேடி பார்த்தேன் மேம் காணோம் மேம் மேம் என்ன மேம் பண்ணுறது பண்ணிணோம் மேம் பட் உங்கள் கிட்டே ஒரு வார்த்தை சொல்ல சொன்னாங்க அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு உங்க கிட்டே கேட்கலான்னு தான் மேம் பண்ணிணேன் எக்ஸாம் எழுதணும்ல மேம் ஃபீஸ்சுக்கு அமௌண்ட் கட்டணுமா மேம் எவ்வளோ மேம் ஃபோட்டோ எத்தனை மேம் உங்கள் அவங்க உங்கள் கிட்டே தான் மேம் கேட்க சொன்னாங்க ஓகே மேம் ஓகே மேம் இதுக்கும் காசு இப்போ நான் கொடுக்கணுமா ஐடிக்கும் ஓகே மேம் தேங்க் யூ மேம் எனக்கு எக்ஸாம் எழுதுனால் போதும் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்